இப்போ பயில்கிற தமிழ் தமிழ் மொழிய தவிர அடுத்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் இஸ்லாமியர் இருக்காங்க அப்பறம் இவங்க சௌரஸ்ட்ராயின மக்கள் வந்து அவங்க பேசக்கூடிய ஒரு மொழி இருக்குது அப்பறம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாம் வந்து வீட்டில் தந்த மற்ற மொழி பேசினா கூட வெளியில் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது தொழில் முறையாகவும் அது மாரி மதம் தமிழ் மொழிய தான் வந்து பயன்படுத்துகிறாங்க பட்டு அதனால் வந்து தமிழ் மொழினுடைய தாக்கத்தை வந்து அது எதுவும் பாதிக்கலை

பரவலாக அலுவலகத்துலேயும் கல்வி கல்வி பள்ளிக்கூடங்களில் கல்விக்கூடங்களில் வந்து ஆங்கில மொழினுடைய பாதிப்பு இருந்தால் கூட தமிழ் மொழி வந்து எந்த வெளியில் வந்து பேசக்கூடிய பொதுவாக பேச்சுமொழி வந்து தமிழ் மொழியா தான் இருக்குது அது எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை